எங்கள் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தினகரன் தினத்தந்தி இதெல்லாம் வந்து இருக்கும் எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீக்லி வீக்லி வந்து தி ஹிந்து பேப்பர் வந்து ரொம்ப பிடிக்கும் பட் எங்கள் ஏரியாவில் கிடைக்கறதில்ல ஆனால் தினத்தந்தியில் வந்து அந்த வியாழ கிழமை ஆனால் வந்து உலகளவில் எந்த உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த உயிரினங்கள்லாம் வந்து இது வலசை போதல் அதாவது இடம் விட்டு இடம் மாறி இருக்கு எந்தெந்த உயிரினங்கள்லாம் வந்து இப் அதோட உணவுகள் என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருக்கும் ஸோ அதலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம்